நம்ம ஊரில் விவசாயம் விவசாயிகள் அப்படின்னு ரெண்டு இருக்கும் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை உலகத்துக்கே முக்கியம் ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போது இருக்கிற காலகட்டத்தில் தலைமுறைகளில் விவசாயம் வந்து அந்த அளவுக்கு வந்து யாரும் வந்து ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எளிதாக போய் வெளியே போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்லாம் நம்ம ஏன் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இது இதில் வந்து சமூகத்தோடு ஆதரவு நிறையா இருக்குது அதில் என்னன்னால் சில பேர் படித்துட்டு வேலைக்கு போகிறாங்க சில பேர் படித்துட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் விவசாயில வர வருமானத்தை ஒரு அதை வந்து அனலைஸ் பண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அதை அதை பார்த்துட்டு அவங்க ரிட்டன் வந்து திரும்பி வந்து விவசாயத்துக்கே வந்து அவங்க அதில் இருக்க வந்து பெனிஃபிட்ஸ் லாபங்கள் லாபங்களை விவரிக்க விவரிக்கிறாங்க இப்போது உதாரணத்துக்கு ஒரு பத்து கறவை மாடு எடுத்துக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பயன் இருக்குது அதே மாதிரி ஒரு ஏக்கர் நெல் பயிரிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயிர் வந்து லாபத்தை கொடுக்கும் இதுக்கு வந்து சமூக நலத்தோடு வந்து நம்ம வந்து வெளி மாநிலத்துலேருந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டிருக்கோம் அதே மாதிரி உள்ள நம்ம பயிரிடுகிற பொருளுக்கும் அதே தரமான விலைகளை நியமித்து சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தம்னா விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிட்டும் ஆனால் இப்போ இருக்கிற வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னால் சில சமூகம் அவங்களுக்கு கரெக்டான சரியான விலையை வந்து கொடுக்குறாங்க ஆனால் எல்லாரும் அப்படி பண்றாங்கன்னு கேட்டால் கிடையாது இந்த காய்கறி பயிர் வகைகள் கடலை வகைகள் இதெல்லாம் வந்து பயிர் விற்கிற விவசாயிக்கு நடுவில் ஒரு வியாபாரி இருக்கான் அவன் சந்தைக்கு கொண்டு வரும் போது அவனுக்கு ஒரு விலைய நியமித்து மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறான் சில்லறை வியாபாரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறான் அப்படி சேர்க்கும்போது ஓரளவுக்கு நியாயமான விலைய கொண்டு வந்து சேர்த்தாக்கா விவசாயிகளுக்கு லாபம் கிட்டும் இல்லைனா அவன் என்ன விலைக்கு விற்கிறானோ அந்த விலைக்கு விவசாயிகள்கிட்டேருந்து அந்த நியாயமான விலையில வாங்கினான்னா விவசாயமும் வளரும் விவசாயமும் வளரும் விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க ஆனால் என்ன பண்றாங்க பத்து ரூவாய்க்கு ஒரு பொருளை வாங்கி முப்பது ரூபா நாப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதுவும் வெயிலில் மழையிலேயும் வந்து பாடுபட்டு வேலை செஞ்சு விவசாயிகளுக்கு பலன் வந்து அந்தளவுக்கு கெ கிடைக்கிறது கிடையாது பலன் வந்து இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் தான் கிடைக்குது இதில் அவன் பயிரிட்ட பொருட்கள் வந்து மலையிலேயோ இல்லை அதிகமான வெப்பத்துலேயோ தண்ணி இல்லாத காரணத்தாலேயோ வெயிலில் காஞ்சு மழையில் அழுகி கெட்டுப் போயிடுது அப்படி இருக்கும்போது சில சமூகம் வந்து அதுக்குன்னு ஒரு சங்கம் நியமித்து அவங்களுக்கு அந்த நிவாரணத்துக்கான தொகையோ இல்லை உணவோ இல்லை அதுக்கான ச சரியீடோ வந்து பண்றாங்க அந்த நஷ்டத்தை வந்து சரி கட்ட அதாவது முதலிட்டை வரைக்குமா லாபம் கிட்டலைனாலும் பரவாயில்ல அவங்க போட்ட முதலு அதை திருப்பி எடுக்கணும் சொல்லிவிட்டு விவசாயிகள் சங்கம் விவசாய சமூகம் அந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படி இருந்தும் நிறைய பேருக்கு அது வந்து அந்த அந்த அறிவு அந்த அந்த அந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்கு அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் பதிவு பண்ணணும் அதில் முறையிடணும் அப்படின்னு தெரியல ஈவன் அதுவும் இருந்தாலும் அவங்களும் ஒரு அளவுக்கு மேலே போனால் கொடுக்க முடிகிறது கிடையாது அதனால் விவசாயத்தை நம்ம முக்கியமாக வந்து பார்க்குறோம் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா வருங்காலத்தில் விவசாயியை நம்ம தான் உலகமே இருக்குது டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலுமே கடைசியில் நம்ம வந்து வீட்டுக்கு வரும்போது கடைசியில் என்ன சாப்பாடு செய்கிறோம் என்ன சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னு வீட்டில் இருக்குறவங்களை கேட்குறோம் நம்மளும் அதை அதை தான் தேடுவோம் தென் நம்ம சத்தானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்ம வேலை வெளியே நம்ம ஊரில் வளர்கிற வெளைகிற நல்ல சத்தான பொருட்களுக்கு வெலை கம்மியாக வந்து வெளிநாட்டுகளுக்கு கொண்டு போகிறான் அவன் அங்கே இன்னும் நிறையா வெலை வச்சு விற்கிறான் ஆனால் அதே மாதிரி தான் அவங்க நாட்டில் விளையிற பொருட்களை அவன் இங்கே கொண்டு வரும் போது ஒரு என்ன சொல்கிறது ஃபாரினில் இருக்கிற அந்த பேரிச்சம் பழம் அந்த ஒரு கண்ட்ரீஸ் சம் கண்ட்ரீஸ்லேருந்து வர சில வெளி மா வெளிநாட்டுகளிலிருந்து வர அந்த பாதாம் பருப்பு அதெல்லாம் வந்து இங்கே வந்து பயங்கர வெலை ஆனால் நம்ம ஊரில் விளையிற வேர்க்கடலை நம்ம நம்ம அந்தளவுக்கு வெலை போகிறது கிடையாது அதுலேயும் சத்து இருக்குது ஆனால் மக்கள் வெளிநாட்டார்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாங்க அதுதான் லைஃப் ஆயிடுச்சு அதனால் இந்த ஆதரவு சமூகத்தில் எல்லா விவசாயி எல்லா நாட்டுகளுக்குமே சமமாக கிடைச்சா விவசாயத்தின் மூலமாகவே நிறைய பேர் வந்து நல்ல வாழலாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் நல்லபடியாக வாழ வளர இருக்கும் அதனால் வந்து விவசாயத்தையும் நம்ம பார்க்கணும் இதே மாதிரி நம்ம ஊரில் மட்டும் வந்து படித்துட்டு விவசாயம் செய்ய வரல வெளிநாடுகள்லேயும் வந்து படிக்கிறவன் படிக்கவும் செய்கிறான் வீடுங்களில் தோட்டம் வச்சு அந்த தோட்டத்தையும் பார்த்துக்குறான் அவனுக்கு தேவையான பொருட்களை அவனே செஞ்சு சாப்புடுறான் ஆனால் நம்ம சின்னதாக ஒரு செடியை வளர்த்தாலே அது பெரிய விஷயமா நினைக்கிறோம் அது எதனால் ஒரு சின்ன காய் வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷப்படுகிறோம் அதை நம்ம அது வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம என்ன சொல்கிறது நம்ம பாரம்பரியமாக நம்ம தாத்தா அதுக்கு பா முப்பாட்டன் இவங்கலாம் வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க அது நம்ம ஏன் நம்ம செய்கிறது கௌரவக் குறைவா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற விவசாயிகளையும் நான் வந்து விவசாயத்தை வந்து விடாது நாம் அந்தந்த சமூகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து ஆதரவு கொடுத்துட்டு வந்தாக்கா நம்ம ஊரில் விவசாயம் அழியவே அழியாது சரிங்களா இதுதாங்க எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் பண்றாங்க எங்கள் ஊரில் வந்து மோ அதிகபட்சம் வந்து நிலக்கடலை அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இதுதான் விளையும் ஏன்னால் எங்களுக்கு கொஞ்சம் வெப்பமான ஊரு இந்த மாதிரி வேலூரு இந்த மாதிரி அந்த சைடில் தான் எங்கூர் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல வந்து நிறையா நெல் வகைகள் விளையும் நிறைய பயிர் வகைகள் நிறைய நி வேர்க்கடலை இந்த மாதிரியான கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் நிறைய விளையும் அதலாம் நல்ல விலைக்கு போகுது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எல்லா டைமும் போதுனால் கிடையாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து லைஃப்பை ரன் பண்ணோம்னால் நல்லாயிருக்கும்

அதனால என்ன சொல்கிறேன்னா விவசாயம் வந்து ரொம்ப முக்கியம்